நாங்கள் எதாச்சும் எங்கள் வீட்டில் செஞ்சது வந்து சரியாக வர்லன்னா நாங்கள் அதை கண்டிப்பாக வீச மாட்டோம் அதை வச்சி நாங்கள் வந்து வேறே எதாச்சும் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் ஒரு நாள் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பூரிக்கு குருமா செய்யும் போது அந்த குருமாவில் வந்து நான் சா உப்பு போட்ட பிறகு எங்கள் அம்மா கொஞ்சம் போட்டாங்க தெரியாமல் அதுக்கப்புறோம் நாங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு அதில் கொஞ்சம் கடல்லமாவுல தண்ணியை கலக்கி போட்டோம் அதுக்கப்புறோம் கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்க விட்ட பிறகு அது வந்து நல்லா மாறிருச்சு உப்புக்கட்டம் இல்லாமல் நல்லா போயிருச்சு அதே மாதிரி ஒருக்கா டீ கூட வந்து நான் வந்து தெரியாமல் நிறைய டீ தூள் போட்டுட்டேன் அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அது கூட நான் கோ ஒரு டம்ளர் பால் சேர்த்தி கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அப்புறோம் ஆற்றும் போது தான் அதுக்கு வந்து தேவையான அளவு சக்கரை போட்டாங்க அதனால வந்து வந்து அது நல்லா வந்துருச்சு டீ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த எதுவும் வேஸ்டாக போயிடுச்சினா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அதை வச்சி நம்ம வந்து ஒரு நல்ல ஃபுட் செய்யணும் இதை அதை வந்து ரொம்ப இதுப்